ஹலோ முருகன் டிராவல்ஸுங்களா அண்ணா நான் சந்தான லட்சுமி பேசுறேங்க ஆ ஆமாங்கண்ணா மூக்கனூர்லிருந்துதாங்க ஆ எங்கள் ஃப்ரெண்டு ஊட்டிக்கு போகணுனு வண்டி கேட்டாங்க வண்டி ஞாயித்துக்கெழம கிடைக்குங்களாண்ணா ஆ சரிங்ண்ணா ஆ என்ன எதிர்பார்க்குறீங்க என்னாங்கண்ணா இவ்வளோ சொல்லுறீங்க நாங்கள் தெரிஞ்ச வண்டினு சொல்லி எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உங்கள் பேரை சொல்லி ரெக்கமண்ட் பண்ணிணோம் நீங்கள் இவ்வளோ அமௌண்டு கேட்குறீங்க சரிங்கண்ணா பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா நான் ரெக்கமண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக கேட்டீங்கன்னா அவங்க என்னதான் தப்பாக நினைப்பாங்க

சரி முடிஞ்ச வரையும் கம்மி பண்ணுங்கண்ணா உங்கள் அமௌண்ட்லிருந்து கம்மி பண்ணுங்க நான் சொல்லுற அமௌண்டுக்கு வாங்க சரீங்களா ஆ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நல்ல விதமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்க வாங்கிக்கோங்க அடிக்கடி கூப்பிடுவாங்ண்ணா வெளியில் போகிறக்கு அவங்க அதிகமாக டூர் போவாங்க நிறையா வண்டி தேவைப்படும் அவங்களுக்கு ஆ பார்த்து இது ஃபஸ்ட்டு ட்ராவல்னாலே கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி வாங்குங்க அப்புறம் நீங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி அவங்களும் செஞ்சு கொடுத்துப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆ சரிங்ண்ணா ம் சரிங்ண்ணா நான் சொல்லிட்டு கூப்பிட்றேங்ண்ணா பார்த்து வாங்கிக்கோங்க அட்ஜஸ் பண்ணுங்க நான் உங்கள் பேரை ரெகமெண்ட் பண்ணிணதுனால எனக்காக நீங்கள் இந்த ஃபேவர் பண்ணி கொடுங்க சரிங்களா ஆ சரிங்ண்ணா